எங்கள் ஊர் கிராமத்தில் நாட்டியம் வந்து பள்ளிக்கூட ஸ்கூல் குழந்தைகள்லா திருவிழா டையத்துல ஆடுவாங்க ஆனால் சிறப்பாக வந்து வெள்ளை ஆடைகள்லாம் உயர்த்தி கலை கும்மி போன்ற கலைகளை வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இந்த நம்ம ஊரில் மட்டும் கலைங்கிறது வந்து முக்கியபூர்வமாக வந்து வருசத்தில் வந்து மூணு நாட்கள் கோவில் திருவிழா காலக்கட்டங்களில் நாட்டியம் மாதிரி சிறப்பாக இங்கே ஆடுவாங்க ஆனால் எந்த காலத்திதும் வந்து இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு பெருமை புகழ்ச்சியாக எங்களுக்கு தோணுது ஆனால் எங்கள் ஊர்லேயிருந்து நிறைய பேர் வந்து வெளிலேயிருந்து நாட்டிய கலைத்துறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் கும்மி ஆட்டத்திலேயிருந்து எல்லா ஆட்டமும் சிறப்பாக ஆடுவாங்க பெண்களும் ஆண்களும் வந்து குச்சியை எடுத்துட்டு இந்த சிலம்பாட்டம் மாதிரி இப்படி நிறைய வளயங்கள சுற்றி ஆடுவாங்க கும்மி ஆட்டத்தில் ஆடுவாங்க மற்றும் வந்து கொட்டும் முரசு கொட்டி ஆடுவாங்க நிறைய கலைத்துறையில் நடனங்கள் வந்து ஆடி மகிழ்வாங்க ஆனால் இன்றைக்கு வந்து இந்த கலை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்மில்லை என்றைக்கும் இந்த கலை வந்து நிலையாக நிற்கும் என்பதை கருத்தில் நாங்கள் தெரிவித்திக்கிறோம் ஆனால் இன்று மட்டும் அல்ல என்றும் இந்த கலை சிறந்தது பாண்டியர் மன்னர் காலத்திலேயிருந்து இது ஆட கூடிய நடனம்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகாலமாக வந்து கலைத்துறையில் வந்து நாட்டியம் ஆடுவாங்க இரவு வேலையில் சில டைம் வந்து இந்த கும்மி ஆட்டம் ஆடிகிட்டு இரவு பொழுதும் விடிய விடிய ஆடுவாங்க தொடர்ந்து வந்து கும்மி ஆட்டத்தை சிறப்பிப்பாங்க ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்ன்னு இல்லை இந்த எங்கள் ஊர் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து வருஷந்தோறும் ஆடி மாதம் இந்த மாதிரி ஆவணி மார்கழி என்கிற மாதத்தில் நல்லா சிறப்பாக ஆடி முடிப்பாங்க ஆனால் எப்போதும் வந்து சிறப்பான ஒரு கவனம் செலுத்தி நாங்கள் அதை மார்கழி மாதத்தில் கண்டு கழித்து நல்லா இன்பப்படுவோம் சந்தோஷமாக பெருமைமிக்க ஒரு ஒரு நிகிழ்ச்சியா வந்து கருத்தில் எடுத்துக்குவோம் ஆனால் கலை வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் ஏற்றுக்குவோம்